எனக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின் பார்த்தோம்ன்னா எனக்கு வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் ரஜினி சாரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் வந்து அவர் நடித்திருக்க எல்லா படத்துலேயுமே அவர் வந்து ஸ்டைல்ஸ் வந்து நல்லா மெயின்டெய்ன் பண்ணிருப்பார் அவரோடய ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் நடித்த பழைய படங்கள்லாம் நிறைய நல்லாயிருக்கும் அதேமாதிரி இப்போ புது படமும் நிறைய நடிச்சிருக்கார் தர்பார் அப்படிங்கிற ஒரு படத்திலலாம் போலீஸ் கேரக்ட்ரு வந்து பண்ணியிருப்பாரு அதில் வந்து செம்மையாக நடிச்சிருப்பார் நல்ல கெத்தாக நடிச்சிருப்பார் அதில் வந்து என்ன சொல்கிறது அவருக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு இறந்துட்டனால வந்து திரும்ப அந்த கொன்ற வில்லனை வந்து அவர் வந்து திரும்ப கொல்கிற மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அந்த படத்தில் உள்ள எல்லா சீன்ஸ்ஸுமே நல்லாயிருக்கும் அதில் அந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப கெத்தாக காட்டியிருப்பாங்க அவரோடய ஸ்டைல் எல்லாமே எனக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த பழைய படத்தில் வந்து பாட்டெல்லாம் ந எல்லா பாட்டையுமே நல்ல ஒரு தத்துவம் உள்ள பாட்டாக இருக்கும் அதனால பிடிக்கும் எங்கள் வீட்டில வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரஜினிதான் ரொம்ப பிடிக்கும் அதாவது ரஜினி வந்து நல்லா தத்துவ பாட்டெலாம் நிறைய எடுத்திருப்பாரு ஸ்டைல் எல்லாமே அதேமாதிரி இது டூயேட்ஸ் சாங்ஸ்ஸு எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாரு அவர் ஸ்டைலு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரொமான்டிக் ஹீரோவாகவும் நல்லா பண்ணியிருந்துருப்பார் அவர் நடித்த பழைய படங்கள்லாம் நிறைய நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நடிகையில யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா நயன்தாரா பிடிக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து என்ன படம் பண்ணாங்க அப்படின்னா ஐயாங்கிற ஒரு படம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரீசென்ட்டாக லேட்டஸ்ட்டாக நிறையா படம்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க என்னென்ன படம்னா இது யோகிபாபு கூடலாம் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கோலமாவு கோகிலா கோலமாவு கோகிலா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அந்த படத்திலையும் நல்லா பண்ணியிருப்பாங்க என்ன சொல்கிறது ஒரு பெண் தைரியத்தெலாம் அந்த படத்தில் நல்லா எடுத்து காட்டியிருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அறம்ன்னு ஒரு படத்தில் வந்து நயன்தாரா வந்து கலெக்ட்ராக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது மக்களுக்கு உதவுகிறமாரிலாம் நிறைய சீன்லாம் காட்டியிருப்பாங்க இந்த ஆழ்துளை கிணறு அதெல்லாம் அந்த படத்தில் வந்து ஸ்பெஸிஃபிக்காக நல்லா எடுத்து சொல்லியிருப்பாங்க அதனால குழந்தைகள் இறந்த குலந்தைகள பற்றிலாம் அந்த படத்தில் நல்லா எடுத்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து அவங்க வந்து கலெக்ட்ராக பண்ணி அந்த குலந்தைய ரெஸ்கியூ பண்ணுறமாரிலாம் நிறைய சீனிருக்கும் அந்த படத்தில் அவங்களோட பெண் தைரியம் பெண் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல வேலையில பொசிஷன்ல இருக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் நயன்தாராவோடய எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்லருந்தே நல்லா நடிச்சிட்டு வராங்க அதுவும் சந்திரமுகி படத்திலலாம் அவங்க வந்து ரஜினி கூட பண்ணியிருந்துருப்பாங்க எனக்கு வந்து நடிகர்ல வந்து ரஜினி வந்து ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருந்தேன் ரஜினி கூட வந்து நயன்தாரா பண்ணியிருப்பாங்க எனக்கு நடிகை நடிகர் ரெண்டு பேருமே பிடிச்சவங்க அவங்க வந்து காம்போவாக ஒரு படத்தில் பண்ணியிருக்காங்க அதுவே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதனால சந்திரமுகி படம் வந்து என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஹிட்டான ஒரு மூவி அதில் வந்து என்ன சொல்கிறது ரஜினி வந்து இந்த மூடநம்பிக்கை அதெல்லாம் இல்லாமல் அந்த பேய் இருக்கிற அதெல்லாம் எப்படி தைரியமாக ஓட்டணும் அப்படின்னு நல்லா நடிச்சிருப்பார் அதிலையும் அவர் நிறையா ஸ்டைலு அதெல்லாம் பண்ணியிருப்பாரு அதெலாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பழைய படத்திலலாம் இந்த ஆட்டோ ஓட்டுறமாரிலாம் நிறையா இது அருணாச்சலம் அந்த படம்லாம் படையப்பா அதிலலாம் நல்லா ஸ்டைல் பண்ணியிருப்பாரு அவங்க அப்பா போனதுக்கப்புறம் அந்த படத்தில் அவரோடய கதை எல்லாமே நல்ல காட்டுவாங்க அதில் ரொம்ப ஸ்டைல் மெயின்டெய்ன் பண்ணியிருப்பாரு நல்லாவும் ஏழைகளுக்கு உதவுகிறது எல்லாமே அந்த படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க அதனால எனக்கு ரஜினியை பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் படம் நடிக்கிறதில் இருந்து இந்தமாதிரி அதாவது ஏழை மக்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவார் அதனாலையே எனக்கு பிடிக்கும் நயன்தாரா அவங்களும் வந்து ஏழை மக்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கெலாம் பணம்லாம் கொடுப்பாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நல்லா படம்லாம் நிறைய படம் நடிச்சிருக்காங்க எல்லாமே பிடிக்கும் கோலமாவு கோகிலா படத்திலையும் அவங்க நல்லா ஒரு பெண் தைரியம் உள்ளதா ஒரு படமாக நடிச்சிருந்திருப்பாங்க அதுவும் பிடிக்கும் அவங்களுக்கு நயன்தாராவுக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டமும் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி ரஜினிக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க ரஜினின்னு சொல்கிறத விட எல்லாருமே என்ன சொல்கிறது ரஜினியோடய ரசிகர்கள் எல்லாருமே அவரை வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்தான் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி எல்லாருக்குமே ரஜினியை ரொம்ப பிடிக்கும் அவரோடய படம்லாம் ஏதாவது ரிலீஸ் ஆனாலே தேட்டர்ல பயங்கரமாக நல்ல சத்தத்தோட ஆரவாரத்தோட எல்லாமே பயங்கரமாக பாலாபிஷேகம்லாம் பண்ணி படம் ஃபஸ்ட் நாள் ஷோ எல்லாமே நான் போய் பார்ப்பேன் அவரோடய ஷோ எல்லாமே தேட்டர்ல நான் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துடுவேன் அவரோட படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரோடய அந்த ஸ்டைல் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் பாட்டு டான்ஸ்ஸு எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாரு எல்லா நடிகர்களுமே நல்லா பண்ணியிருப்பாங்க விஜய் அதுக்கப்புறம் கமல் அவங்க எல்லா படமுமே நல்லா அவங்க எல்லாருமே படம் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க இது கமலோட விருமாண்டி படமெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதெலாம் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தேன் அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி சந்திரமுகி அந்த படமுமே எத்தனை வாட்டி பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் கமல் விருமாண்டி படத்தில் வந்து அந்த காலத்தில் நடந்த அந்த இது சண்டை அடிதடி அதெல்லாம் நல்லா காட்டியிருந்திருப்பாங்க அந்த படம் ஒரு நல்ல படம் அதில் வந்து சண்டையுமே இருக்கும் இது காதலும் இருக்கும் அதே இதில் இந்த சட்டங்கள் இது தப்பு பண்ணுறது அது எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து சொல்லியிருப்பாங்க நல்ல ஒரு கருத்துள்ள படம் அதேமாதிரி சந்திரமுகியில வந்து இந்த இது பேய் அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது மூட நம்பிக்கையில மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நடந்ததுலாம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே சந்திரமுகி படத்தில் நல்லா எடுத்து சொல்லியிருப்பாங்க அதில் நல்லா காமெடி சீன்ஸ்ஸும் நிறையா இருக்கும் அவர் ரஜினியும் நல்லா மாஸ்ஸாக கெத்தாக பண்ணியிருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இது நயன்தாராவும் அந்த படத்தில் நம் இது சங்கீதம் கத்துக்கொடுக்குறமாரிலாம் அவங்களுக்கு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க அவங்களும் அதில் நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க அந்த படம் நல்லா ச சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா வந்து அவங்க வந்து டேரக்டர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ ரெண்டு குலந்தலாம் வேற பிறந்துருக்கு நயன்தாரா வந்து அடுத்து மேலும் மேலும் படம் பண்ணுவாங்க அதேமாதிரி அவங்களோட எல்லா படமுமே தமில் சினிமாவில உள்ள எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும்